இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் கட்டுறதுனால நமக்கு என்ன பயன் இருக்குதுன்னா நம்ம வந்துவிட்டு இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்கறன நம்ம வந்து மேலேயும் வண்டிங்க எல்லாம் போகலாம் கீழேயும் வண்டிலாம் போகலாம் கொஞ்சம் ட்ராஃபிக் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகும் எங்க அது பாட்டுல இப்போ வந்துவிட்டு ரயில்லாம் வந்து வச்சோன்னா நம்ம வந்து கீழே ரயில் போச்சுன்னா மேலே வண்டிங்க போய்ட்ருக்கலாம் ரயிலுக்காக வண்டிங்கள்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை நம்ம பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் அதுக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப பயனாக இருக்குது மெட்ரோ ரயில் மோனோ ரயில்லாம் எதுக்காக இருக்குதுன்னா இப்போ வந்துவிட்டு நம்ம ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னா பஸ்ஸில் வந்துவிட்டு போகிறது கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா நம்ம ரயிலில் போகலாம் அதுக்காக ரயிலெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுறோம் நம்ம வாழ்க்கைல இதில் இருக்க என்ன நன்மைகள்னா இப்போ ஒரே கம்பார்ட்மெண்ட்லேயே எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கற மாதிரி உக்காந்துக்கலாம் அது கொஞ்சம் சேஃபாகவும் ஃபீல் ஆகும் நமக்கு அதனால் இது ரொம்ப யூஸ் ஆகுது வந்தே பாரத் ரயில்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போகணும் அப்படின்னா அந்த ரயிலில் போகலாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ரயிலு நம்ம எ எவ்வளோ சீக்கிரம் போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணும் அப்படி நெனைச்சோம்னா நம்ம இந்த ரயிலில் போய்க்கலாம் அது ரொம்ப இதாக இருக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்